சின்ன வயசுலேருந்தே நான் ட்ராயிங்னா நல்லா வரையிவேன் எனக்கு ட்ராயிங் வரைகிறது அப்படின்னாக்கா ரொம்ப பிடிக்கும் அது ஒரு அலாதி சந்தோஷத்தை ஏற்படுத்தக் கூடியதாக இருக்கும் சின்ன வயசுலெலாம் வந்து எனக்கு ஸ்லேட்டில் வந்து குச்சி வெச்சு பல்பம் வெச்சு தான் வரஞ்சு வரஞ்சு பழகுவேன் அப்போல்லாம் எனக்கு ட்ராயிங் ரொம்ப நல்லா வராது அதுக்கப்புறமாக ட்ராயிங் வந்து கொஞ்ச கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் ட்ராயிங் வரையும் போது என்னையே நான் மறந்து ட்ராயிங் வரைவேன் இந்த மாதிரி ஒரு தடவை எங்கள் ஸ்கூலில் நான் படிக்கும் போது எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஓவியப் போட்டி வெச்சுருந்தாங்க அந்த ஓவியப் போட்டியில் வந்து க கண் கல்விக் கண் திறந்த காமராஜரோடய புகைப்படத்தை தான் வரையணும்னு சொல்லியிருந்தாங்க நானும் இரவு முழுக்க அதுக்காக கண் முழிச்சு வரைஞ்சிருந்தேன் மறுநாள் கொண்டி அதையை சப்மிட் பண்ணும் போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எக்ஸைட்டடாக பார்த்தாங்க ஹே நீ தான் வரைஞ்சியா நீ தான் வரைஞ்சியா அப்படின்னு கூட கேட்டாங்கள் ஏன்னால் எனக்கு அது பிடிக்கும் அதை பிடிச்சி நான் அந்த ஒர்க்கை பண்ணதுனால அது நல்லா ட்ராயிங் வந்துருந்துச்சு எனக்கு அந்த அனுபவம் வந்து மறக்க முடியாததாக இருந்துச்சு அப்புறோம் என்னோடய ஸ்கூல் ஹெச்எம் வந்து எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க அது தான் என் வாழ்க்கையில நான் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ரைஸ்ஸு அந்த ப்ரைஸ்ஸை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஓவியம் தான் ஞாபகத்துக்கு வரும் இன்னுமே எங்கள் வீட்டில் என்னோடய கப்போர்ட்டில் வந்து அந்த ட்ராயிங் இருக்குது நான் ஒவ்வொரு முறையும் பரிசு ஓவியத்தில் வாங்கிட்டு வரும் போதெல்லாம் நான் முதல்ல அந்த ஓவியத்தை தான் எடுத்துப் பார்ப்பேன் ஏன்னால் என் மனசை டச் பண்ண ஒரு ஓவியம் அப்படின்னே நான் அதை சொல்லெலாம் அதுவும் இல்லாத என்ன வாழ்க்கையில முதல் படியில் ஏற்றிவிட்ட ஓவியம் அப்படின்னால நான் அதை தான் சொல்லுவேன் ஏன்னால் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு வந்து ஓ ஓவியம் வரைகிறது தான் நான் சொல்லுவேன் அதனால் அந்த ஓவியம் தான் வந்து என் வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றப் பாதையாக இருந்துச்சு